ஆ வணக்கம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் சரி மேம் கண்டிப்பாக வாங்க மேம் ஆ சரிங்க மேம் சரிங்க மேம்

ஆ சரிங்க மேம் சேலம்ல சேலம்ல எனக்கு எல்லா இடமுமே தெரியும் மேம் நீங்கள் சேலம்ல முக்கியமான இடங்கள் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் அந்த முத்துமலை முருகன் கோயில் அந்த ஏத்தாப்பூரில் இருக்கிற முருகன் கோயில் இருக்குது அப்புறம் ஏற்காடு நீங்கள் வந்து சுற்றுலா போகணுன்னா நம்ம சேலத்தில் ஏற்காடு போகலாம் அது ஒரு நல்ல இடம் மேம் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது மேம் நீங்கள் என்னைக்கு மேம் வரிங்க சேலம் வரிங்க மேம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா மாதிரி கேட்கறிங்க மேம் ஆ ஆ சரிங்க கண்டிப்பாக வாங்க மேம் ஆ இன்னும் ஒரு நம்ம ஆட்டோ ரிக்ஷாவில வந்து ஒரு நாளைக்கு எல்லா ப்ளேஸஸ்மே கூட்டிட்டு போயிடுறோம் மேம் ஆறாயரூபாய் ஆகும் மேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் காலையில் காலையில் டிஃபன் மதியம் மதியம் விருந்து எல்லாமே அதிலே அடங்கும் மேம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகும்மோது உங்களுக்கான சாப்பாடு மூணு நேரத்துக்கும் சாப்பாடு அங்கே நீங்கள் தங்குறத்துக்கு இடையில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் இடம் வேணும்னாலும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவோம் மேம் எல்லாமே ஆ நாங்களே பார்த்துக்கறோம் மேம் ஆமாம்மா ஆட்டோ ஆட்டோ ரிக்ஷாவில இப்போது எங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா அமௌண்ட்டு ம் ஆ ஆமாம் மேம் கண்டிப்பாக மேம் ம் ம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் எதிர்பார்க்கற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நம்ம ட்ரைவரை அனுப்புகிறேன் மேம் அதை வச்சி பண்ணிக்கலாம் மேம் ஆ நன்றி மேம்